பண்டிகை வந்துங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஊரில் பண்டிக்கைக்கு போகிறோம் எல்லாம் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி துணியெல்லாம் தொவைச்சி சுத்தம் பண்ணி தலைக்கு குளித்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒரு நாள் வேலைக்கு வரதை லீவ் போட்டு வீடு வாசல் எல்லாம் துணி எல்லாம் தொவைச்சி போட்டு துணி தொவைச்சி வீடு வாசல் சுத்தம் பண்ணி குளித்துக்குவோங்க குளித்துக்கிட்டமுன்னா அந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கிலும் சாமி என்ன பண்டிகை தேவையோ அது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க செவ்வாக்கெழம நைட்டு வாங்கிட்டு வந்தாங்களா புதன்கெழம காலையில் பண்டிகைங்க செவ்வாக்கெழம நைட்டு போட்டுருவாங்க அந்த புதன்கெழம காலையில் பண்டிகையிலேருந்து நாங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றிக்கிட்டு போய் சாமி கும்பிடுவோங்க சாமி கும்பிட்டு பண்டிகை அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் சாமிக்கு என்ன தேவையோ அதை செய்வோங்க தேங்காய் பழம் வாங்கி கொடுப்போம் பொடவை எடுத்து தருவோம் நாங்கள் பத்தி இருந்தோமுன்னா அலகு குத்துவோம் மாவிளக்கு தட்டு எடுப்போம் என்ன எங்களுக்கு பிடிக்கிதோ அதை ஒரு வாரத்துக்கும் செய்வோங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்கு பண்டிகை பத்து நாளையில் எல்லாம் ஒரே மாரி பொடவை எடுக்கணும் அப்படினாலும் ஒரேமாரி எடுப்போம் பிள்ளைங்க ஒரேமாரி யூனிஃபார்ம் எடுக்கலாம் டிஷர்ட் எடுக்கலாம் சுடிதார் எடுக்கலாம் அப்படிம்பாங்க அதில் ஒரு பொண்ணு என்னாங்கும் ரெண்டு எடுக்க எங்கிட்ட காசு இல்லை ஒன்று எடுக்கலாங்கும் சரி உன் விருப்பப்படியே எடு எல்லாம் ஒரேமாரி பேசுனோம் அப்புடின்னு சொல்லுங்க இன்னொரு பொண்ணு அதுக்கு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுக்கறே எனக்கு பிடிச்சது நான் எடுக்குறேங்கும் அந்த இடத்துக்கு நான் போவேங்க நான் போய் என்னம்மா பேசுகிறீங்கன்னு சொல்லி எல்லா பொண்ணையுமே அம்மான்னு தான் கூப்பிடுவேங்க நான் பொண்ணு இல்லைம்மா அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுங்க நான் வந்து யார் முடிவு எடுத்தாலும் ஒருத்தராக முடிவு எடுத்தீங்களாதாம்மா அந்த முடிவு கரெக்டாக இருக்கும் ஆளு ஆளு ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து முடிவு கரெக்டாக வராது தப்பாக வரும்பேன் அதுக்கு சரி அம்மா வயசில் நம்மளோடு பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம ஒரேமாரி முடிவு எடுத்து ஒரேமாரி ட்ரெஸ் தைக்கிலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க தைச்சிக்குவாங்க அப்புறம் இந்த சாமி இழுத்துக்கிட்டு போகிற அன்றைக்கிங்க வீட்ல என்ன தானியம் இருக்குதோ அந்த தானியத்தை வந்து அந்த சாமி மேல் நாங்கள் போடுவோம் சாமி மேல் போட்டு சாமி பின்னாடியே தண்ணி எல்லாம் ஊற்றிக்கிட்டு போவோங்க திருப்பி சா காலையில் அந்தமாரி செய்வோம் சாயங்காலம் வந்தால் அலகு குத்துறவங்க கரகம் எடுக்குறவங்க மாவிளக்கு தட்டு எடுக்குறவங்க எல்லாமே செய்வாங்க நாங்களும் அவங்க கூட போய் சாமியை சந்தோஷமா கொண்டாடுவோம்